உங்களுக்கு பிடித்த கோவில்களை பற்றி சொல்லுங்க கோவில் வந்து எங்களுக்கு உள்ளூர்லேயும் இருக்குது ஆனால் அன்னூரில் வந்து மன்னீஸ்வரர் கோவில் பெரிய கோவில் அது ஆனால் எதோ ஒன்று விசேஷம் தேர் இந்த மாதிரிலாம் இழுக்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம் அப்புறம் தேருங்கும் போது இங்கே இதில் கொ குமரன் குன்று முருகர் கோயில் அங்கே போவோம் அப்புறம் முள்ளூரில் சவடேஸ்வரி அம்மன் கோவில் அங்கேயும் போ அங்கே வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நல்ல பூஜை செய்வாங்க நல்லா சிறப்பாக செய்வாங்க பஜனை பாடுவாங்க அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம்